இந்தியா லெவலில் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் வந்துட்டு நெல் உற்பத்தியில் வந்துட்டு பார்த்தோம்னா அது ரெண்டாவது இடமோ மூணாவது இடமா இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீனா வந்துட்டு பஞ்சாப்பு கோதுமைக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீனா அதிக விவசாய இது கொண்ட இருக்கிற ஒரே இது வந்துட்டு பார்த்தீனா ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் இங்கே தான் வந்துட்டு விவசாயம் உற்பத்தி வந்துட்டு அதிகமாக இருக்குது இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா இப்போது இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க அது தண்ணி பிரச்சின அதே மாதிரி வந்துட்டு பஞ்சம் வறட்சி இதெல்லாம் இருக்கிறதுனால வந்ட்டு பார்த்தோம்னா விவசாயம் வந்துட்டு முன்னே மாதிரி இல்லை அப்படியே பண்ணிணாலும் வந்துட்டு தண்ணி ரொம்ப இதாக ஆகிடுச்சின்னா மழை பேஞ்சு மற்ற மாநிலத்தில் வந்துட்டு அணையை திறந்து விட்டாங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளம் வந்து ஃபுல்லாக பயிரெல்லாம் முழுகிறது அதனால வந்துட்டு பயிர் சேதம் ஆகிடுது அப்படி இல்லையா ரொம்ப வெயில் சீசனெல்லாம் வந்துட்டு வரும்போது வந்துட்டு பார்த்தோம்னா தண்ணி கிடைக்காம பயிரெல்லாம் வந்துட்டு வாடிடுது இது எல்லாத்தையும் மீறி எது பண்ணிணாலும் வந்துட்டு பார்த்தோம்னா குடோன் வந்துட்டு சரியான ஒரு இது இல்லை விவசாயங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சரியான குடோன் இல்லை அப்படி இல்லாததுனால் அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பயிர் வந்துட்டு எங்கேயும் சேமித்து வைக்க முடியல அதனால வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு அது பெரிய இழப்பு ஏற்படுது ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலாக இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி இதில் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுங்கறதே வந்துட்டு இப்போது அவங்களுக்குலாமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய சவாலாக இருக்குது